ஆ ஹலோ சொல்லுங்கள்

ஒன் ஃபிஃப்டி மேம் நீங்கள் எங்கே இருக்கீங்கள் உங்கள் லொக்கேஷன் ஆ ஓ ஓகே அப்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே அப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆ இன்னும் ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர்ல அங்கே இருப்போம் மேம்

ஓகே மேம்

ம் சரி மேம்